ஹலோ சரவண ப பவனுங்களா ஹலோ உங்க ஹோட்டல்ல ஃபுட் ஆடரு பண்ணியிருந்தோம் ஆமாம் நாங்கள் ஃபுட் ஆட்ர் பண்ணியிருந்தோம் வீட்டில குழந்தைங்க பெரியவங்கள்லாம் இருக்கோம் வேலைக்கு போய்ட்டு வந்து கொஞ்சம் டைம் ஆனதனால சமைக்க முடியல ஈஸியாக நம்ம ஃபுட் சாப்பிடணுன்றதுக்காக தான் டோர் டெலிவரி கொடுத்துருந்தோம் ஆனால் உங்கள் ஹோட்டல்லேருந்து இன்னும் டோர் டெலிவரி பண்ணவே இல்லை நீங்கள் டோர் டெலிவரி பண்ண சொல்லியிருந்தாலே இன்னும் டெலிவரி பாய் வீட்டுக்கு வர்லைங்களே அப்படி அப்படி இருக்கும்போது நாங்கள் சீக்கிரமாக சாப்பிட்ணும் நம்மளால சமைக்கிறதுக்கு லேட் ஆகும்ன்னு சொல்லிட்டுதான் நாங்கள் ஃபுட்டே ஆட்ர் பண்ணயிருந்தோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ லேட் பண்ணா நான் ஒரு அரை மணிநேரத்துக்கு முன்னாடியே ஆட்ர் சொல்லிட்டேன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆட்ர் கொடுத்து இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் ஃபுட் வரவே இல்லை ஆமாம் குழந்தைங்க சீக்கிரமாக சாப்பிட்ணும் பசங்க பசியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டுதான் நாங்கள் டெலிவரியே கொடுத்தோம் ஆட்ர் ஃபுட் பண் ஃபுட் ஆட்ர் பண்ணியிருந்தோம் அப்படி இருக்கும்போது இவ்வளோ லேட் ஆகுது நீங்கள் டெலிவரி பாய் அனுப்பியிருந்தாலும் அவங்க இன்னும் எங்கள் வீட்டுக்கு வர்லைங்களே அப்போ குழந்தைங்க சீக்கிரம் சாப்பிடணுன்றதுக்காகதான டெலிவரிக்காகதானே நாங்கள் ஃபோன் பண்ணியிருந்தோம் நாங்கள் அவங்களுக்கு டெலிவரி பாய்க்கு ஃபோன் பண்ணிணோம் ஃபோன் அவங்க எடுக்கவே இல்லை நீங்கள் முடிஞ்சால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமாக டெலிவரி பண்ண சொல்லுங்க அப்படி டெலிவரி பண்ணுறதுக்கு டைம் ஆச்சுனா நாங்கள் ஆடரையே கேன்சல் பண்ணிடுவோம்